நாங்கள் வந்து தமிழர்கள் தான் எங்களுக்கு தமிழ் தான் ரொம்பப் பிடிக்கும் நாங்கள் தமிழ் மொழி தான் எங்களுக்கு ரொம்ப இது இங்லீ இங்கிலீஷ் வந்து நாங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருந்தாலும் எங்கள் குழந்தைங்கள்லாம் இங்கிலீஷ் நாலேஜ் வேணுன்னால் அது வந்து எங்கள் குழந்தைங்க வந்து படிச்சுவிட்டு ஒரு வெளியுலகத்தில் வேலைக்குப் போகக்குள்ளே என் குழந்தைங்களுக்கு வெளியில் ஐடி கம்பெனி அந்த மாரி பேங்க்கு அப்படிலாம் போகக்குள்ள தமிழ் மட்டுமே இருந்தாலும் யூஸ் ஆகாது அதனால் இங்கிலிஷ் அவங்களுக்குலாம் ரொம்ப தேவைப்படும் அதனால் வெளி உலகம் போகணுன்றதுனால நான் இங்கிலிஷ் நாலேஜு குழந்தைங்களுக்கு தேவைப்படுது அதனால் தமிழ் இங்கிலிஷ் கற்றுக்கிறாங்க பசங்கள் கற்றுக்கிறாங்க அதுக்கு அது மட்டும்தானுக்கொசரம் வேறு எதுவும் இல்லை தமிழர்கள் வந்து தமிழ் மட்டும்தான் தமிழர்களுக்குப் பிடிக்கும் வேறு ஒன்றுல்ல பாடகிக் கூட இப்போ வந்து தமிழ் பேசுகிறது ரொம்ப கடினம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த மொழியில் வேணால் நான் பாடிடுறேன் தமிழ் மொழியை மட்டும் எங்களால் முடியல பாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்பப் பெருமையாக இருக்குது தமிழ் கற்பது தான் ரொம்ப இப்போ கடினமாக இருக்குது